இப்போது நிறைய கட்சிங்களுக்கு இடையில வந்து நிறையா வந்து இதுமாதிரி போட்டியெல்லாம் வர்றருதால் வந்து அதை நிறையா வந்து சால்வ் பண்ணுறாங்க பட் வந்து அந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி பற்றி இன்னொரு கட்சி பேசுகிறது அதுமாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது பட் இப்போ அப்படில்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்தான் என்னோடய நோக்கம் அப்படிலாம் இல்லாமல் இருந்தாலே அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஒரு கட்சி பற்றி இன்னொரு கட்சி இன்னொரு கட்சி பற்றி இன்னொரு கட்சி அது மாதிரி பேசுகிறது வந்து சரி இல்லாத ஒன்றா இருக்குது வேறு அப்படி பேசுகிறதால வந்து அந்த கட்சியில் இருக்கற நிறைய பேரோடய லைஃபெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்புறம் அது வந்து அப்படி குடும்பத்துக்கு போகுது அது மாதிரி நிறையா இதுவாக போகுது அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து நிவர்த்தி செய்கிறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்லையா அந்த டைமில் எதுவும் சமாதானம் பண்ணணும் சமாதானம் ஆகணுங்றதுல சமாதானம் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் நிஜமாகவே நிவர்த்தி செய்கிறாங்களா அந்த பிரச்சினையெல்லாம் அப்படின் கேட்டால் தெரியலைன்னுதான் சொல்லணும் நிவர்த்தி செய்கிறாங்களா இல்லையாங்றது அதுக்கப்புறம் வந்து அந்த மோதல்கள் நடக்கும்போது அது மோதல்கள் ஏன் நடக்கணும்னு நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு எதுக்காக மோதல்கள் நடக்குது மோதல்கள் நடக்காமல் ஆட்சி செய்ய முடியாதாக மோதல்கள் நடத்தும் எதிர்கட்சியை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாதாக நீங்கள் மோதல்கள் பண்ணுறதால பொது மக்களுக்குந்தான் அது பாதிப்பாக அமையுது இப்போ திடீரென்னு இப்போது வந்து ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் பிரச்சினைன்னா வந்து பஸ்ஸை எரிக்கிறது இந்த கடைங்களெல்லாம் போட்டு உடைக்கறது கடைக்கும் கவர்மெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை இதுவாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்சுக்கு போய் எல்லாேரும் உடைப்பிங்களா பண்ணுவீங்களா அதை பண்ண மாட்டிங்கள்லே மோதல்கள்னால் வந்து நீங்கள் நல்லது செய்யுங்க மக்களுக்கு ஒருத்தவங்க நல்லது செஞ்சால் அதோடய வந்து இன்னொரு டபுள் மடங்கு இன்னொருத்தவங்க நல்லது செய்யுங்க அப்படி மாற்றி மாற்றி நல்லது செஞ்சு உங்களோடய மோதலை வெளிப்படுத்துங்க அதை விட்டுவிட்டு வந்து பதற்றம் வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மோதல்களெல்லாம் தடுத்து நல்லபடியாக இந்த ஆட்சி நடந்தால் நல்லா இருக்கும் இந்த ஆட்சி வந்தால் நார்மலாகவே ஆட்சின்னால் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோடய கோரிக்கை